கடலூர் மாவட்டத்தில் தினத்தந்தின்னு ஒரு பேப்பர் நிறுவனம் இயங்கி வருது அந்த பேப்பரு மூலியமாக உள்ளூர் மாவட்டத்துக்கு விநியோகிக்கிறாங்க அங்கே தயார் பண்ணி அதில் வந்து இந்த மாவட்டத்தில் நடக்கிற செய்திகளும் மற்ற பிற மாவட்டத்தில் நடக்கிற செய்திகளும் அதில் வந்து தினசரி அச்சிடுறாங்க அதை பார்த்து மாவட்ட செய்தி மாநில செய்தி சில முக்கியமான வெளிநாட்டு செய்திகளும் கூட அதில் நாங்கள் அதன் வாயிலாக தெரிஞ்சிக்கிறோம் அதுவும் இல்லாமல் இப்போ இந்த யூடியூப் மூலியமாக நிறைய குரூப்பு மூலியமாகவும் தகவல் பரிமாறிக்கிறோம் அப்புறம் உள்ளூர் தொலைக்காட்சி தொலைக்காட்சியில் வந்து உள்ளூர் நிகழ்ச்சிகள் நடக்கிறத அப்பப்போ ஒளிபரப்புகிறாங்க அந்த தொலைக்காட்சி மூலியமாகவும் நாங்கள் வந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்கிறோம் வேற அதான் இப்போ எல்லா நிறைய குரூப்பு யூடியூப்பு வந்து இப்போ குரூப்பு போட்டுருக்குறாங்க அந்த குரூப்பில் வந்து சில முக்கியமான நிகழ்வுகள் அனைத்தையும் உடனுக்குடன் அவங்க போட்டு பதிவு பண்ணுறாங்க அந்த குரூப்பில் போய்ட்டு எல்லா இதையும் நிகழ்வுகளையும் பார்த்து அன்னைக்கு தெரிஞ்சிக்கிறோம் இத இப்படி பல சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சீர்கேடுகள் இவை எல்லாத்தையும் நாங்கள் அந்த தினசரி நாளிதழ் தொலைக்காட்சி இதன் மூலியமாக நாங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கிறோம்